ஹலோ ஓலாவாங்க அண்ணா அண்ணா நாங்கள் இங்கே ஒரு சின்ன ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணிருக்கோங்க அண்ணா நாங்கள் இங்கே சேலத்துலந்து பேசுறோம் இங்கேருந்து ஒரு ஏற்காடு வரைக்கும் போக ஒரு பிளான் பண்ணிருக்கங்க அண்ணா நாங்கள் வந்துவிட்டு ஒரு பத்து பேர் இருக்கோங்க அண்ணா அதுக்கு வந்துட்டு ஒரு காரு வந்துட்டு முன்பதிவு பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணிருக்கோங்க அண்ணா ஒரு பத்து பேர் போகறதுக்கு எந்த மாதிரி காருங்க அண்ணா வச்சுருக்கீங்க ஓகே அந்த கார் வந்துட்டு எங்களை இங்கேருந்து ஏற்காடுங்க அண்ணா ஏற்காடு லேக் வரைக்கும் போணும்ங்க அண்ணா ஏற்காடு லேக்கில் எங்களை ட்ராப் பண்ணா போதும்ங்கண்ணா நீங்கள் வந்துவிட்டு எங்கள் வீடு வந்துட்டு இங்கே கொல்லம்பட்டி பைபாஸில் இருக்குங்கண்ணா நீங்கள் வந்துட்டு நாளைக்கு காலையில் ஒரு ஸ் ஒம்பது மணிக்கு வந்துவிட்டு கொல்லம்பட்டி பைபாஸ் ரவுண்டானாகிட்ட வந்துடுங்கங்க அண்ணா நாங்கள் பத்து பேரும் அங்கே வந்து ஏறி போகற காரில் ஏறிக்கிறோங்க அண்ணா அங்கே வந்து ஏற்காடு லேக்குக்கு வந்து எங்களையே ட்ராப் பண்ணணும் அண்ணா போகற வழியில் வேறு எதாவது சுற்றி பார்க்குற பிளேஸ் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலோ அல்லது உங்குளுக்கு தெரிஞ்ச இடம் ரெஸ் ரெஸ்ஸ்டாப்பு ஹோட்டல்ஸ் காலையில் டிஃபன் சாப்பிட ஒரு நல்ல ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுங்க அண்ணா அப்புறோம் அங்கேருந்து போயிவிட்டு அந்த மலை ஏறுற சமயத்தில் வேறு எதாவுது ஸ்பார்ட்ஸ் இருக்கா வியூவ் பாயிண்ட் இருக்கா அந்த மாதிரி பார்க்குற இடம் டூரிஸ்ட்டு பிளேசு அந்த மாதிரி எதாவது இடோம் இருந்தா எங்களுக்கு வந்துட்டு காமிக்கணும் அப்புறோம் அங்கே இருந்து டேரெக்ட்டாக எங்களை ஏற்காடு லேக்கில் ட்ராப் பண்ணிருங்க அண்ணா மறுபடியும் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் திருப்பி உங்கள் இதே நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் பிரீ புக் பண்ணிக்கிறோங்க அண்ணா மேக்சிமம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பெரிய காராக ஒரு எஸ்யூவி அந்த மாதிரி ஒரு காரு கேப் கொடுத்தி கொடுத்து அனுப்புச்சுவிட்டீங்னா ஓகேங்க அண்ணா அவ்ளவுதான் அவ்வளோங்தான் அவ்வளோதாங்கண்ணா அப்புறோம் பிக்கப் டேட் தாங்கண்ணா பிக்கப் டேட் வந்துட்டு நான் நாளைக்கு அதாவது சிக்ஸ் டூ டூ தவுசன் டுவென்டி ஃபோர்ங்க அண்ணா மா மார்னிங் நையனோ க்ளாக் காலை ஒன்பது மணிங்க அண்ணா அப்புறமேட்டு வந்துட்டு ட்ராப் எப்போ எப்போ ட்ராப் பண்ணுவிங்க அண்ணா பிக்கப்பைண்ணா நாங்கள் இங்கே ரெஸ்டாப் டிஃபன் சாப்பிட்றது எல்லாம் சேர்த்தி நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு லவனோ க்ளாக் குள்ளே ட்ராப் பண்ணிங்கதாண்ணா நாங்கள் அங்கே வந்துட்டு நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கரம் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்க அண்ணா அப்புறம் அவ்வளோதாங்க அண்ணா எவ்வளோங்க அண்ணா சார்ஜ் பண்ணுவீங்க இங்கேந்து ஏற்காடு போக ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதும் ஐநூறு ரூபாங்களா அண்ணா ஓகேங்க ஓ பத்து பேருக்கு ஆ ஓ அஞ்சு பேருக்குன்னா ஐநூறு பத்து பேருக்குன்னா ஆயருரூபாங்களா அண்ணா ஓகேங்க அண்ணா ஆயர்ரூபா ஓகேங்க அண்ணா ஆயர்ரூபா ஓகேங்க அண்ணா நாளைக்கு எதாவது அட்வான்ஸு எதா பே பண்ணும் முன் முன்பணம் எதாவது கட்ணுமாங்க அண்ணா இல்லையாங்க ஓகே அண்ணா நீங்கள் வந்துட்டு நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக ஒரு டென்னோ க்ளாக் இல்லைனா நைன் நைனோ க்ளாக் ஷார்ப்பாக வந்துடுங்கங்க அண்ணா நாங்கள் அங்கே ஷார்ப்பாக ஷார்ப்பாக நைனோ க்ளாக் கொல்லாம்பட்டி ரவுண்டானாவில இருப்போங்க அண்ணா ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா